சார் வணக்கம் சார் நான் வந்து மருதனன்ட்டு பேசுகிறேன் இது வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் தானே சார் நான் கடந்த வாரம் லாஸ்ஏஞ்சலஸ்சில் இருந்து லண்டன் போகிறதுக்கு ஐசி ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற ஃப்ளைட்டில் வந்து எக்கனாமிக் க்ளாஸ்சில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து என்னென்னா அதை எக்கனாமிக் க்ளாஸில் இருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் க்ளாஸ்ஸுக்கு மாற்றிக் கொடுத்திங்கனா தேவலாம் ஏன்னால் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே போகிறேன் அந்த எக்கனாமிக் க்ளாஸ்சில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எனக்கு அதனால பிஸ்னஸ் க்ளாஸ்சில் மாற்றிக் கொடுத்தீங்கனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே போய்விட்டு நான் வந்து ரிலாக்ஸுடாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் அதனால் எனக்கு வந்து தயவுசெய்து எக்கனாமிக் க்ளாஸ்லிருந்து பிஸ்னஸ் க்ளாஸுக்கு என்னுடைய டிக்கெட்டை கொஞ்சம் மாற்றிக் கொடுங்க இது மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு ஜிபேயில் இமீடியெட்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் பேமெண்ட் பண்ணிடுறேன் எனக்கு எப்படியாவது அதை மாற்றிக் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நான் திரும்ப நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிணாலும் சரி இல்லைன்னா நான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்சில் திரும்ப உங்களை கால் பண்ணி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ வெரி மச்